ஹலோ

யார் பேசுகிறிங்க ஓகே மேம் ஓகே ஐயம் வித்யா இப்போ நம்ப கால் பண்ணியிருந்தோம்ல அது தான் ஓகே நம்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே மேம் ஓகே ஆ மேம் அதே மாதிரி நான் ட்வெல்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன் மேம் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன் நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் வர சொல்லியிருந்திங்களா மேம் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிவிட்டு ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபால் எனக்கு வந்து ஒரு ட்யூஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிணா நல்லாயிருக்கும் நான் தமிழ் மீடியத்துல படித்தேன் மதுரையில் இப்போ சென்னை ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாக இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேம் அதனால் ஒரு ட்யூஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் மேம் ஓகே மேம்

ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஆ மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதா ஒரு அரேஞ்ச் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் மேம் எனக்கு

ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அவ்வளோதான் மேம் என்னோடய சஜஷன்ஸுலாம் இவ்வளோ தான் வ் வேறு ஏதாவுதுன்னா அகைன் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ம்